எல்லா பகுதியிலேயும் நடக்கிற குற்றங்கள்னு சொன்னோம்னா வேலையில்லா திண்டாட்டம் தான் சொல்லணும் இதனால் என்ன பிரச்சனைன்னா அவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதனால் அவங்க குற்றங்கள் ஈடுபடுறாங்க அவங்க எவ்வளோ தான் படித்தாலும் பேரண்ட்ஸ் எவ்வளோ தான் படிக்க வச்சாலும் லாஸ்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்கலனு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இதை பார்க்கம் போது பசங்களும் நான் அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்க முடியலனு சொல்லி இதனால் இந்த குற்றங்கள் செய்கிறாங்கனு எனக்கு தோணுது ஏன்னா இந்த குற்றங்கள் செஞ்சினால் தான் அம்மா அப்பாவை காப்பாற்றலான்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்ளோ அப்படின்ற மாதிரி தோணுது இதனால் இதனால் தான் இந்த குற்றங்கள் நடக்குது இந்த வேலையில்லா திண்டாட்டம்னால் நாங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காததுனால இங்கே நிறையா பகுதியில் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது நிறையா ஒரு எப்படி சொல்கிறதுனா நிறையா பழக்கங்களுக்கு ஈடாக்கிறாங்க இதனா குற்றங்களுக்கும் செய்கிறாங்க அதனால் இந்த வேலையில்லா குற்ற வேலையில்லா திண்டாட்டம்னால் இப்படி நடக்குது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனா இந்த இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது